நாங்கள் எங்கள் வீட்டில் வந்துட்டு பண்ணை விலங்குகளெலாம் வளர்த்துறோம் அதை வந்துட்டு நாங்கள் எப்படி அதை வச்சு காசு இது பண்றோன்னால் வந்துட்டு மாட மாடு வந்துட்டு அது ச கன்று போட்டதுக்கு அப்புறமேட்டு அந்த பாலை எடுத்துட்டு போய் சொசைட்டியில் ஊற்றினோம்னா அது எங்களுக்கு காசு கிடைக்கும் வாரம் வாரம் காசு கிடைக்கும் அதே ஆடாக இருந்துச்சுன்னா நல்லா பெருசாக ஆனதுக்கு அப்புறமேட்டு அதை கொண்டு போய் மார்கெட்லேயோ இல்லை வந்துட்டு கசாப்பு கடையிலயோ விற்கும்போது எங்களுக்கு அதில் வந்து காசு கிடைக்கும் இதே கோழியும் இருந்துச்சுன்னா கோழி வந்துட்டு முட்டையை முட்டை வித் போட்டாலும் அதிலருந்து காசு கிடைக்கும் கோழி கொண்டு போய் விற்றாலும் காசு கிடைக்கும்